ஹலோ யாரும்மா குட் ஆஃப்டர்நூன் அப்படிங்களா எப்போ மிஸ் பண்ணீங்க ஏன்ம்மா கேர்லெஸாக இருக்கீங்க பத்திரமா வச்சுக்க மாட்டிங்களா அதெல்லாம் எக்ஸாம் டைமில் தான்ம்மா வந்து இப்படிலாம் சொல்லுவீங்க ஆஃபீஸ்சில் இன்ஃபார்ம் பண்ணீங்களா ஓகே ஓகே டெம்ப்ரவரி ஐடி கார்டு மட்டும் அங்கே ஆஃபீஸ்சில் சொல்கிறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்கு இது ஆதார் கார்டும் ஒரு ஃபோட்டோவும் மட்டும் அவங்கள்கிட்ட கொடுத்துட்டு போங்க அமௌண்ட் கட்டிவிட்டு போங்க ஆமாம்மா கட்டணும் ஒரு டூ ஹண்ட்ரட் கட்டணுன்னு நினைக்கிறேன் நீங்கள் அங்கே ஆஃபீஸ்சில் கேளுங்க டீடைல் சொல்லுவாங்க

ஒன்று போதும்மா ஓகேம்மா அங்கே ஆஃபீஸ்சில் இருப்பாங்க அவங்கள்கிட்ட கேளுங்கம்மா ம் ஆமாம்மா டூ ஹண்ட்ரட் பே பண்ணணும்ன்னு சொன்னேம்மா ஓகேவாம்மா அங்கே டூப்ளிகேட் தருவாங்க அதை வைச்சு எக்ஸாம் எழுதும்மா ஓகேம்மா ம்